ஹலோ இன்ஜினியர் தன்ராஜுங்களா நாங்கள் மூக்கனூருலேருந்து பேசுறேங்க இந்த மாதிரிங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பத்துக்கு பத்து ரூமு எடுக்கணும்ங்க ஏங்க நாங்கள் ஆறு பேர் ஜாஸ்தி தான் இருக்கோம்ங்க இருந்தாலும் ஒரு ரூமு பக்கத்தில் எடுக்கணும்ங்க ஒரு ரூம் பக்கத்தில் எடுக்கணும்ங்க பத்துக் பத்து ரூம் எடுக்கணும்ங்க அது எப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னிங்கனா பராவாயில்லிங்க

இல்லைங்க பக்கத்தில் தனியாக இடம் இருக்குதுங்க அதில் பத்துக்கு பத்து ரூம் எடுக்கணும்ங்க இதில் எது எப்படி வருதுங்க எது இப்பத்துக்கு வெலை எப்படினு நீங்கள் சொன்னிங்கன்னா பரவாயில்லைங்க செங்கல் இழுத்தால் பரவாயில்லைங்க இல்லை ஆலோ பிளாக் பரவாயில்லிங்க எதுன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் சரிங்க சரிங்க ஒரு ரூமு எடுக்கிறதுக்கு பதினைஞ்சு லட்சம் ஆகும்ங்களா குவாலிட்டியாங்களா சரிங்க அப்படிங்களா கான்கிரிட் போட்டு மேலே ரூம் எடுக்கிற மாதிரியே கட்டிக் கொடுத்திடுவிங்க சரிங்க போடுற மாதிரி சொல்றீங்க அடுத்து பின்னாடி ரூம் எடுத்துக்கலாம் அப்டிங்கிறா மாதிரி சொல்கிறீங்க மேலே ரூம் எடுத்துக்கலாம் சரிங்க

இல்லைங்க ஆலோ பிளாக் கல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதே ஓக்கேங்க இல்லை எது செங்கல் பெட்டருங்களா இல்லை அலோ பிளாக் பெட்டரானு கேக்கிறேங்க அப்படிங்களா அப்படிங்களா

இல்லைங்க நான் வந்து உங்களுக்கு அமோண்ட் கொடுத்துடுறேன் நீங்களே பொருள்லெடுத்து காண்ட்ராக்ட் மாதிரி பேசிக்கலாம்ங்க அந்தமாதிரி பேசிக்கலாம்ங்க நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்ங்க இந்த ரேட்டெல்லாம் இப்போ எப்படி ஏதுன்னுட்டு உங்களுக்குதானங்க தெரியும்

அப்படிங்களா சரி வாங்க சரி அப்போ நீங்கள் நேரில் வாங்க வந்து இடத்தையெல்லாம் பார்த்து அளந்துட்டு அப்புறம் நீங்கள் பேசிக்கலாம்ங்க ம் சரிங்க ஓகே ம்